இப்போ பழையை தலைமுறைக்கும் இளையை தலைமுறைக்கும் என்ன தேவைன்னா பழையை தலை முறை வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை அமைதியெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டமாக தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் சமநிலையாக வைக்கிற முயற்சி ரொம்ப கஷ்ட்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நாங்கள் அதை மேலும் முயற்சி பண்ணி அதை ஒரே மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் அதை எப்படினு கேட்டிங்கன்னா இப்போ சாப்புடுற ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டங்களை தான் விரும்பி சாப்பிடுவாங்க கம்புகளி அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்ஃபுட்டு ஹோட்டலில் போய் சாப்புடுறது இதை தான் வந்து பெரும்பாலும் விரும்புகிறாங்க அதை வந்து நாங்கள் வந்து அதை ஒரு டைம் இதை ஒரு டைம்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இடையில் ரெண்டு பேர்த்துக்கு சமம்மாக இது பண்ணுறோம் அப்புறம் அது போக உடைய எடுத்துக்கிட்டாலும் இப்போ உடையே வந்து எடுத்துக்கிட்டாலும் இவங்க வேட்டி சட்டையில் அதையே திருப்தி ஆகிருவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷனுக்கு வந்து இன்னும் வித விதமாக நியூ பேஷனாக வர்ற மாதிரி ஜீன்ஸு பேண்டில் இருந்து எல்லாம் அந்த மாதிரி நாம் ரெண்டையும் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஈக்வலாக பண்ணிக்கிறோம் அப்புறம் மூணாவது எடுத்துட்டால் வீடு இருக்கிற இடம் இருக்கிற இடம் வந்து இப்போ பழையை ஆளுகெல்லாம் வந்து எப்படியும் எந்த வீடு எந்த மாதிரி இருந்தாலும் சரி பழையை ஓ ஓலை குடிசையாக இருந்தால் கூட அவங்க அதை சந்தோசமாக இருந்துக்குவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷன் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க மெயினாக வந்து தார்ஸ் வீடு இல்லை மாடி வீடு அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எதிர்பாப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையும் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்புறம் அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு